போன வாரம் நான் ஒரு ஹேண்ட்பேக் வாங்குனேன் அதோட மெட்டீரியல் ரொம்ப மோசமாக இருக்கு வெளியலாம் ஹேண்ட்பேக் பார்க்க நல்லா தான் இருக்கு ஆனா உள்ளே கை வெச்சா தான் வந்து மெட்டீரியல் ரொம்ப லேசாகவும் ஜிப்பு வந்து ரொம்ப வந்து லைட்டாகவும் டக்குன்னு கோ பிய்யிற மாதிரி இருக்கு அண்டு அதுக்கப்புறோம் வந்து ஹேண்பேக்கில் ரெண்டு மூணு பொருள் போட்டாலே அந்த பேக்கத்தான் வெயிட் தாங்காதுப் போல் அவ்வளோ ஒரு லைட்டாக இருக்கு அந்த ஹேண்டிலு அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன திங்ஸும் வந்து வைக்க முடியிலை ஸோ இப்போ ஒரு ஹா ஒன் லிட்ரு வாட்டர் பாட்டில்னாலும் அதுக்குள்ளே வைக்க முடியிலை ஒரு நோட்டு வைக்க முடில ஒரு பர்ஸ் வைக்க முடில ஸோ ஓரளவுக்கு இருக்கு வெளியே மட்டும் பெரிசாக இருக்கு ஆனால் உள்ள இருக்க கம்ஃபர்டபிள் ஸ்பேஸ் இல்லை ஸோ அதனால் அந்த ப்ரோடக்ட்டே எனக்கு ரொம்ப வேஸ்ட்